கோயில்களுக்குப் போகும்போது வணிகப் பொருள பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து வியாபாரம் நடக்கிறது வந்து முக்கியமானது தேங்காய் பூ ஊதுபத்தி பழங்கள் வாழைப்பழம் தெ சந்தனம் திருநீறு இந்தமாதிரி விஷயங்கள்ல வந்து எல்லாத்தையுமே வந்து பூஜை தட்டில் வந்து நாம் பூஜைக்குப் போகணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் வணிகப் பொருளாக நாங்கள் வாங்கிட்டு போய் வணிகம் செய்ய அதாவது அது போய்விட்டு கோயிலில் கும்பிட்டு வரும்போது அந்தப் பிரசாதம் பொங்கல் பொரியல் அதாவது அன்னதானங்கள் வந்து புளிசாதம் புளியோதரை தயிர்சாதம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அங்கே கிடைக்கும் கொடுப்பாங்க அதையும் நாங்கள் வந்து கம்பல்சரியாக வாங்கி அங்கேயே இருந்து அதை சாப்பிட்டு வந்து வருவோம் அது இதேமாதிரிதான் வியாபாரிதான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எல்லா வகையிலேயும் முடி எடுக்கிறது நாங்கள் வந்து எப்போயுமே அங்கே போனமுன்னாக்கா அதுதான் இந்தமாரி த வந்து பூ பழங்கள் வாங்கிட்டு போய் பூஜை பண்ணுறது எங்களுடைய வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது